எனக்கு குடும்பப்பாங்கான திரைப்படங்கள் உதாரணத்துக்கு விசு பாக்கியராஜ் அவங்கள மாதிரி அவங்களோட டேரெக்ஷன் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் காரணம் வன்முறை கிடையாது அவுங்க படத்தில் எல்லா கிளைமாக்ஸும் சுபன்னு முடிக்கும் அதிகபட்சம் ஆண்டிகிளைமாக்ஸே இருக்காது ஆனால் நிறையா படங்கள் அதிரடி படங்கள் சண்டைப் படங்கள்னு சொல்லிட்டு பயங்கரமான வன்முறைகளாக இருக்கும் இப்போ சமீபத்தில் வந்த திரைப்படங்கள்லாம் ரத்தக்கெளரியாகவே இருக்குது அதனால் அந்த படங்களை எல்லா நான் பார்க்கறதே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் பழைய படந்தான் அதிலையும் இந்த மாதிரி குடும்பப்பாங்கான படம் அதிலையும் சண்டைப்படன்னு வந்தாலும் ராமராஜன் விஜயகாந்த் அவங்களதுலாம் ஒரு ஆக்ஷன் படம் இருக்கும் ஆனாலும் அந்தளவுக்கு கொடூரமாக இருக்காது வெறும் சண்டை மட்டுந்தான் இருக்கும் ரத்தக்கெளரி இருக்காது அதனாலையே என்னமோ எனக்கு குடும்ப்பாங்கான படங்கள் ரொம்ப பிடிக்கும்